ஷிவகாளி அம்மன் கோவில் பத்ரகாளி அம்மன் கோவில்லாம் வந்துவிட்டு முக்கிய இதுவாகவே இருக்கு முத்துமாரி அம்மன் கோவில் அது காரக்குடியில் இருக்கு முத்துமாரி அம்மன் கோவில் வந்து ஷிவகங்கைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸம் ப்லேஸாக வந்து இருக்கு எல்லாருமே வந்து பார்த்துட்டு போவாங்க அப்புறோம் வந்துவிட்டு என்ன அப்படின்னா அரண்மனை இங்கே இருக்க அரண்மனை வந்துவிட்டு நல்லா இல்லை டூரிஸம் ப்ளேஸ் வந்து ராஜா ஓட காலத்தில் இருந்து இருக்கு ராஜாகள் அரண்மனை அது பெயர் வந்து அந்த இதுக்கு வந்துட்டு நிறையா பேர் வந்து டூரிஸம்லாம் வந்துவிட்டு போறாங்க அது வந்துவிட்டு நல்லாவே நிறையா பேருக்கு வந்துவிட்டு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கு அதை பற்றி ஆராய்ச்சி பற்றியும் இருக்கு அது தான் வந்துவிட்டு ஒரு கலாச்சார முக்கியத்துவம் எல்லாத்லையுமே வந்து வளர்க்கிறம் சொல்கிற மாதிரி பின் இருந்த கலாச்சாரமும் பின் இருந்த பாரம்பரியமும் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த அரண்மனையை போய் பார்த்தா நம்மளும் தெரிஞ்சிக்கலாம் அது வந்துவிட்டு அப்புறோம் வேலு நாச்சியாரோட இது அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணாங்க நமக்காண்டி அப்படிங்கிறது வந்துவிட்டு அங்கே போய் பார்த்தா நமக்கே தெரியும் அதுவுமே ஒரு டூரிஸம் ப்லேஸாக தான் இருக்கு